மலை ஏறுதல் எனக்கு தெரிஞ்சு அவுட்ரு கேம்ஸுன்னு நிறையா இருக்குது அதாவது வெளிப்புற விளையாட்டுகள் நிறையா இருக்குது அதில் இது விளையாட்டுக்குள்ள அடங்காது ஆனால் இதாலே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஒரு புது அனுபவம் கிடைக்கிற இது ஒரு அனுபவ ஸ்தலம் மாதிரி இருக்கும் மலையேற்றம் மலையேறுவதுங்குறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜஸ்ட்டு போனோமா ஒரு மலை இருக்குதா எத்தனை இது வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மலை ஏறும் மேலே ஏறணும் கீழே இறங்கணும் அப்பாடா மலை ஏறியாச்சுப்பா அப்படி இருக்கிறது வந்து பேர் உண்மையான மலை ஏறுதல் கிடையாதுங்க அது கரெக்டாக எப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏர்ற ஒரு பாதையில் நீங்கள் போவீங்க அங்கே நீங்கள் போறப்போ அங்கே ஆல்ரெடி மலையிலேயே இருப்பாங்க சில பேர் மலைவாழ் மக்களாகவும் இருப்பாங்க நம்ம தரை பகுதிகள்லேருந்து அங்கே மேலே வந்து அங்க அவங்க சொந்தமாக வீடு வச்சு வாழ்கிறவங்களும் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன பெருசாக வித்தியாசன்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது இவங்க பெரிய வீட்டில் கொஞ்சம் இதாக வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இவங்க அடிக்கடி வந்து நகரப்புறங்களுக்கு போய்ட்டு போய்ட்டு வருவாங்க இந்த மலைவாழ் மக்கள்ங்கிறவங்க எதையாவது ஒன்று விக்கிறத்துக்கு மட்டும் போய்ட்டு வருவாங்க மற்றபடி மலைலேயே தான் இருந்துக்குவாங்க அவங்க அந்த இயற்கையை சார்ந்து வாழ்கிறவங்க இவங்க இயற்கையை சுரண்டி வாழ்கிறவங்க இவ்வளோ தான் இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான வித்தியாசம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வாழ்ந்தாலும் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சரி இவங்களோட அனுபவங்களும் சரி இவங்களோட இரு இயற்கையை பற்றின புரிதலும் சரி ரெண்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த சுரண்டி வாழ்றவங்க எப்படின்னா ஓகே இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இதை கட் பண்ணிட்டேன் இங்கே நான் வந்து வீடு கட்டிட்டேன் இங்கே நான் வாழ்கிறேன் இங்கே இருக்கிற இந்த ஒரு சீனரி பிடிச்சிருக்கு வாவ் இந்த சீனரி சூப்பராக இருக்கு இதை நான் பாக்கிறேன் இந்த எடம் இப்படி இருக்குது இட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சில பீட்டர விட்டுட்டு விட்ருவாயிங்க இதை பாக்கிறப்ப இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் அதே மலைவாழ் மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வெச்சுக்கோங்களேன் ஏங்க இதெல்லாம் என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஆற்றுக்கிட்ட கூட்டு போவாங்க ஆற்றுக்கிட்ட நம்மளும் போய் நிற்போம் என்னடா இது தண்ணி தான் ஓடுது இதில் என்ன இவன் பெருசாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்று பார்ப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் நீங்கள் சராசரியாக போய் நான் இதுக்குன்னே ஏறி போகிறேன்னிங்கன்னா சத்தியமாக இது உங்களுக்கு கிடைக்காது அப்படி கிடைக்கிறப்ப அதில் பெருசாக உங்களுக்கு சுவாரசியமும் இருக்காது நான் வெறும் மலையேற்றம்ன்னு சொல்லிட்டு மலையை மட்டும் நீங்கள் ஏற போகிறப்ப இப்படி எதிர்ப்பாராமல் ஒருத்தர் பார்த்து உங்களை கூட்டு போகிறாருன்னு வெச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் எதிர்ப்பாக்காமல் நிறைய விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்ப்பாக்காத நாள் புதுசு புதுசான விஷயங்களை பார்ப்பிங்க அதில் நீங்கள் கிடைக்க கூடிய உங்களுக்கான அந்த அனுபவங்களும் சரி அதில் உங்களுக்கு கிடைக்க கூடிய ஒரு உணர்ச்சிகளும் சரி அது எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் எதிர்ப்பாக்காத ஒரு விஷ்யம் ரொம்ப புதுசாகவும் இருக்கும் ஒரு இது ஒரு இது உதாரணமாக சொல்லணும்னா அதே தான் அந்த ஆற்றுக்கு போகிறோம்னாலும் அந்த ஆறை வந்து நம்ம பாக்கிறப்ப வெறும் தண்ணி ஓடுகிற ஒரு பாதையாக தான் நம்ம பார்ப்போம் தண்ணி ஓடுகிற பாதையில் எதோ இருக்குது ஓகே இதை எதுக்கு இப்படி காட்டுறாரு அங்கே போனாலாவது பரவாயில்ல நீர்விழ்ச்சி இருக்குது நல்லாருக்கும்னு நம்ம நினைப்போம் ஆனால் இவர் போகிறப்ப இங்கே வந்து நீங்கள் பாருங்களேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விதமான கண்ணோட்டத்தில் நமக்கு காட்டுவார் நம்ம நார்மலாக பார்த்தா அது புரியாது ஆனால் அவர் கண்ணோட்டத்துல பாக்கிறப்ப பார்த்திங்கன்னு வெச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்குட்டு இருந்தது எதுவும் இல்லை நம்ம என்ன அப்படி பார்த்துட்டுருக்கோம் இவரு பாக்கிறது என்ன இவ்வளோ அழகாக இருக்குது அப்டிங்கிற மாதிரி இருக்கும் அது தான் இயற்கையை சார்ந்து வாழ்கிறதுக்கும் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம் சார்ந்துனா அதில் இருக்கிறத நான் எடுத்துக்குவேன் அதுக்கு பெருசாலாம் நான் எதுவும் தரணுன்னு அவசியம் இல்லை அதை நான் பார்த்து ரசிச்சுக்குவேன் அவ்வளோ தான் இவங்க இயற்கையோட இயற்கையாக வாழ நெனைக்கிறவங்க இயற்கையில் எப்படி இருக்குதோ இயற்கை எப்படி நமக்கு கொடுத்துச்சோ நம்ம எப்படி இயற்கையா பிறந்தமோ நான் அப்படியே வாழணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க இவங்களோட வாழ்க்கை முறைகளும் வித்தியாசமாக இருக்கும் அந்தமாதிரி நம்ம நிறைய பேரை பார்க்கலாம் புதுசு புதுசான ஆட்கள் நமக்கு கிடைப்பாங்க நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய சாபம் அவங்க கிட்டே இருக்காது நான் எதை சொல்றேனா நம்ம கிட்டே இருக்க இந்த அலைபேசியை சொல்கிறேன் ஏன்னா நம்ம அலைபேசி இருக்குதா அலைபேசி போதும் இது ஒன்று தான் நம்ம உலகன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம் அவங்க கிட்டே அலைபேசி இல்லங்கிறதுனால அவங்க கூட இருக்க மக்கள் கிட்டே அவங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க நம்ம ஒரு தடவை போய் பார்த்து அவங்கள பேசிவிட்டு நம்ம திரும்ப வந்துடுவோம் நம்ம அலைபேசி ரெகுலராக யூஸ் பண்றதுனால நமக்கு அவங்க மறந்துவிடுவாங்க ஆனால் திரும்ப நம்ம எட்டு வர்ஷம் கழித்து போனோம்னாலும் அவங்க ஊரில் இருக்க ஒரு சின்னபையன் பெருசாக வளந்திருப்பான் அவன் உங்களை நியாபகம் இருக்குன்னு வந்து பேசுவான் அப்படி அவன் பேசுறப்போ அப்போ உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு சந்தோஷம் அது வித்தியாசமாக இருக்கும் மலையேறுதலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம மலை ஏறினோம் அப்டிங்கிறத விட அங்கே ஏர்ற இடத்துல இயற்கையை நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டோம் இயற்கையை எவ்வளோ புரிஞ்சிக்கிட்டோம் அப்டிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குது நம்ம இயற்கையை எப்பயும் அதாவது இந்த மாதிரி மலை ஏற்றம் இந்த மாதிரி சில விளையாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா விளையாட்டுகளாக கிடையாது அது இயற்கையை வந்து இப்போ நம்ம போய் பாக்கிறோம் அதை நம்ம ஏன் ஒரு போட்டியாக இதை பண்ணா இது கிடைக்கும் இப்படி போகணும் அப்படி போகணும் அந்த விதிகள்லாம் வேணாம் இயற்கையை நான் பாக்கிறேன் நம்ம வந்து சம தரையில் இருக்க இயற்கையை அடிக்கடி பார்க்க முடியும் ஆனால் மலை மேலே ஏர்றதை வந்து நீங்கள் எல்லா நேரத்துலேயும் போக முடியாது ரொம்ப பனியாக இருக்கிற நேரத்தில் போனிங்கன்னா மேலே என்ன இருக்குன்னு உங்களுக்கு கண்ணு தெரியாது இதே ரொம்ப ஒரு மாதிரி இந்த இது மிருகங்கள் அதிகம் சுத்துகிற நேரத்தில் போனிங்கன்னா உயிருக்கு உத்திரவாதம் கிடையாது அதுக்கு போகிறத்துக்கு சில நேரங்கள் இருக்கு ஆனால் அந்த சில நேரங்கள் கொடுக்குற அந்த ஒரு உணர்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா மற்ற எந்த நேரத்தில் நீங்கள் போறப்பயுமே கிடைக்காது ஏன்னா நீங்கள் கரெக்டாக சரியாக போகிற நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இயற்கையும் பாதி உதிர்ந்த இலைகளும் பாதி பூத்த இலைகளும் அப்படியே அந்த சூரிய ஒளி அந்த இலைகளோட பாதியில் பூந்து வரும் அது உங்களுக்கு பாக்கிறத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் தரும் அந்த நேரத்தில் நீங்கள் மலை ஏர்றப்போ பார்த்திங்க வெச்சுக்கோங்களேன் நீங்கள் மலை ஏர்ற மாதிரியே உங்களுக்கு தெரியாது ஏதோ நீங்கள் ஒரு புதுசாக நீங்கள் ஒரு உலகத்துக்கு போன மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் இதே உங்களுக்கு ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கு அங்கே உங்களை மாதிரியே அவங்க யோசிப்பாங்க அவங்களோட நீங்க போனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் சொர்க்கமா இருக்குங்க ஆனால் நீங்கள் தனியாக போனிங்கனு வச்சுக்கோங்க சரி எனக்கு நண்பர்கள் இல்லை நான் தனியாக ஏறேன்னிங்கன்னா அந்த இடத்தை தான் நீங்கள் இயற்கையோட உண்மையான ஒரு மந்திரத்தை பார்ப்பீங்க நீங்கள் தனியாக போறப்போ உங்களுக்கு நண்பர்கள் இல்லங்கிற கவலை உங்களுக்கு வேணாம் இயற்கையே உங்களுக்கு நண்பனாக உங்கள் கூட வரும் இதில் சில அதிர்ஷ்டங்கள் என்னன்னா சில மிருகங்கள் வரும் அது எங்கேருந்து வந்துச்சின்னுலாம் தெரியாது நம்ம மலையை ஏறி நம்ம நம்ம ஊருக்கு கிளம்பறோம் நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு நம்பளை கெளப்புற வரைக்கும் அதுங்க நம்ம கூடவே தான் இருக்கும் அதுங்களும் நமக்கு வந்து நமக்காக இயற்கை அனுப்பின ஒரு நண்பர்கள் அவங்களையும் நம்ம என்னைக்கும் மறந்துவிட கூடாது இந்தமாதிரியான சில விஷயங்கள் வெளியில் இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப நல்லது ஆனால் நம்மள்ல நிறைய பேர் அதை செய்ய மாட்டேங்குறோம் ஆனால் முடிஞ்சளவுக்கு நாம் அதை செஞ்சும் பார்க்கணும்